நாங்கள் ஸேரி நெய்கிறோம் கைத்தறி நெசவாளர் அது கைத்தறி நெசவு நெய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வரும் பெரிய மிஸ்டேக்கும் வரும் எல்லாமே வரும் அதை எல்லாமே சமாளித்து தான் ஆகணும் அது வந்து மிஸ்டேக்குகள் வந்து நிறையா மிஸ்டேக்குகள் வரும் பாவு வந்து மோசமாக இருக்கும் நூல் மோசமாக இருக்கும் இல்லைன்னா ஜரிகை மோசமாக இருக்கும் ஜரிகை கறையாக வரும் அது எல்லாமே வரும் எல்லா கா எல்லா மிஸ்டேக்கும் வரும் நாங்கள் வந்து சொல்வோம் இந்த பாவு மிஸ்டேக் வந்தாலும் சரி நூ நூல் மிஸ்டேக் வந்தாலும் சரி ஜரிகை மிஸ்டேக் வந்தாலும் சரி எந்த மிஸ்டேக் வந்தாலும் அதை தூக்கி பழிய நம்ம மேலே போட்டுருவாங்க இதை எல்லாமே பார்க்க மாட்டிங்களா நீங்கள் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க நம்ம பார்ப்போம் நாங்கள் பார்த்து சொன்னாலும் அதை அந்த டைமில் நிறையா இருக்கிறதுனால அவங்க அந்த டைமில் மறந்துடுவாங்க அப்படி பார்த்து அந்த பழிய தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க நாம் வந்து சொல்வோம் இந்த மாதிரி கறை வந்துருக்குதுன்னு சொன்னோமுன்னா பரவாயில்ல நெய்யுங்க அப்படின்னு சொல்வாங்க ஆனால் கடைசில நெஸ்ஸு கொண்டுப் போய் கொடுத்தா திரும்ப அந்த தூக்கி நம்ம மேலேயே போடு நம்ம மறுபடியும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்வோம் இந்த மாதிரி கறை வந்திருக்குது இப்படி நீங்கள் தான் நெய்ய சொன்னிங்கன்னு சொன்னாலுமே அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கமாட்டாங்க அவங்க திருப்பி அதை தப்பு நம்மளுது தான் தப்புங்கிற மாதிரி சொல்வாங்க அந்த பாவுல கறை வரும் அங்கங்கே திட்டு திட்டா கறை வரும் அந்த சாரிய பார்த்தா நல்லாவே இருக்காது நெஸ்ஸு பார்த்தா நல்லாவே இருக்காது திரும்ப நம்ம அங்கே சொல்வோம் இப்படியெல்லாம் கறை வருது அப்படின்னு சொன்னாலும் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சரி பார்த்துக்குங்க பார்த்து நெய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்புறம் நம்ம பார்த்து நெஸ்ஸுக் கொண்டு போனால் அந்த ஸேரி பார்த்தா அந்த ஸேரி நம்மளுக்கே தெரியும் அந்த ஸேரி நல்லா இல்லை அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியும் ஆனாலும் அதை கொண்டு போய் குடுத்தாலும் திரும்ப நம்ம மேலே தான் அந்த பழிய சொல்வாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதை எல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா இதை பார்த்தா நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு தெரியலியா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க நாம் வந்து சொல்வோம் இந்த மாதிரி பாவுல தான் கறை வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நூலில் நூலில் இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த ஜரிகை அவங்க கொடுக்கும் போது அந்த ஜரிகை பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் மேல் பார்வைக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த ஜரிகை உள்ளே வர வர வந்து பூரா கருப்பு கருப்பாக வரும் அதை நெஸ்ஸாலும் அது உள்ளே வர கறைகள நாங்கள் என்ன பண்ண முடியும் மறுபடியும் வேறு இப்படி வருது அப்படின்னு சொன்னோமன்னா அதை நெய்யுங்க பரவாயில்ல அது ஒ ஒரு கொஞ்சம் நேரந்தான் வரும் அதுக்கப்புறம் சரியாக போகும் நெய்யுங்க நெஸ்ஸு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க நம்ம நெஸ்ஸாலும் மறுபடியும் திரும்ப திரும்ப அப்படியே தான் வரும் அதனால் அது பாக்கறதுக்கே நல்லா இருக்காது அப்புறம் நமக்கு நாங்கள் திரும்பி நான் அவரையவே திட்டி விட்ருவோம் அதான் ஓனரையே திட்டிடுவோம் திட்டி தான் சமாளிப்போம் திரும்ப திரும்ப நம்ம இப்போ உங்கள் இப்படி வந்துச்சுன்னு சொன்னோமன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏற்றுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள திருப்பி ரிப்ளே பண்ணி திட்டி விட்டுட்டம்னா அவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க நாமளும் ஃபோனை கட் பண்ணிடுவோம் அப்புறம் திரும்ப பேச மாட்டாங்க அவங்க